எனக்கு பாட்டு கேட்குறதுக்கே பிடிக்கும் பாட்டு போட்டுட்டு அப்படியே டைம் பாஸ் ஆகும் என்டேர்டைமென்ட்டாக இருக்கும் பாட்டு கேட்குறதுக்கு நல்லாருக்கும் போ காலையில் பாட்டு போட்டு விட்டுட்டுதான் நான் சமைக்குவேன் எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியன் பாட்டு ஹிந்தி சாங்கு உருது சாங்கு எல்லா சாங்கும் பிடிக்கும் எல்லாமே போட்டு விடுவேன் நான் போட்டு விட்டுட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் பார்க்கும்போது கூட எனக்கு நிறையா சாங் பார்க்குறது சாங் கேட்குறதுதான் பிடிக்கும் சமைக்கும்போது கூட போட்டுவிட்டுட்டு சமைச்சிட்டு இருப்பேன் பிடிக்கும் எனக்கு சாங்லாம் பிடிக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியன் பாக்கயே பாட்டு இளையராஜா பாட்டு இந்தமாதிரி ஹிந்தியில் வந்து ஹால்க்கா நிக்கு கோ அஸ்ஸானோ அந்தமாதிரி வந்து ஹிந்தியில் பாடுகிறவங்க அவங்க பாட்டு கேட்குவன் இது இன்ன ஒரு ஆக்டேர்ஸ்ஸு அவள் பாட்டுக்கூட எனக்கு பிடிக்கும் எல்லா பாட்டும் கேட்பேன் நான்